இப்போ நான்லாம் வந்து ஸ்கூல் டைம்ல படித்தது வந்து அக்பர் பாபர் அசோகர் அந்த மாதிரி இருக்கிற அந்த மொகலாய மன்னர்கள் அவங்கள பற்றி படித்திருக்கேன் அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவங்க எல்லாரையுமே நான் பற்றி படித்திருக்கேன் இந்த சேர சோழ பாண்டியர்கள் தான் நம்ம ஊர் பக்கம் தமிழ் நாடுல உள்ளவங்களை வந்து தமிழர்களுக்கு ஒரு இதாக உள்ளவர்கள் அதில் வந்து வீர பாண்டியன் கட்டபொம்மன் அவங்க எல்லாம் நம்மளுக்காக அதிகமாக பாடுபட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம படித்திருக்கேன் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து இந்த ராஜ ராஜன் தமிழ்ல தஞ்சை பெரிய கோயில் கட்டுன ராஜ ராஜ சோழன் அவங்க கதை அதெலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த அக்பர் கதை வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த முஸ்லீம்கள்லாம் அங்கே இருந்து இங்கே வந்தது மொகலாயர்கள் படையெடுத்தது ஷாஜகான் மும்தாஜ் அதில் இருக்கிற பேர்கள் வித்தியாசம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த அக்பர் வந்து ஊருக்கு வந்து மரங்கள் நட்டார் நிறையா சேவைகளை செஞ்சார் அவங்க ஆட்சிலாம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொன்னது அந்த மாதிரி இருக்கிறத அவங்களோட கதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து நினப்புல இருக்குது அப்போ நான் நான் படித்த அப்போ எங்க சமூக அறிவியல் வாத்தியார் வந்து கொஞ்சம் நல்ல மேம் வந்து கொஞ்சம் நல்ல டீச்சர் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த கதைகள் அதெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றையோட ஒன்று இணைச்சி சொல்லி கொடுத்தாங்க அவங்க இங்கேயிருந்து இங்கே வந்தாங்க இப்படி போர் தொடுத்தாங்க அது மூலியமாக நம்மளுக்கு வந்து இது இந்த விளைவுகள் வந்துச்சு நம்மள எப்படி இது பண்ணாங்க நம்மள்ட சகோதரத்துவம் இது பண்ணி நம்மள எப்படி இது பண்ணாங்க அதில் வந்து நம்ம அவங்களுக்கு எவ்வளோ நம்மளுக்கு நன்மைகளும் செஞ்சிருக்காங்க இப்போ நம்மலாம் வந்து அவங்க வெளிலேயிருந்து வந்ததால் வந்து அவங்கள நம்மளுக்கு தெரியாத அதிக விஷயங்கள் வந்து அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நம்ம வந்து அதிக ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நன்மைகளும் செஞ்சிருக்காங்க அதையும் நம்ம இது பண்ணிக்கனும் நம்மளை அவங்க அடிமைப்படுத்துனது மட்டும் இல்லை நம்மளுக்கு விழிப்புணர்வுக்காக நிறையா விஷயங்கள சொல்லிருக்காங்க நம்மளுக்கு ஒற்றுமையினா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இது சொல்லிருக்காங்க இந்த கதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது